ஹலோ ஹலோ ஓலோ ஆட்டோ ஆஃபீஸா எனக்கு அர்ஜெண்டாக ஒரு ஆட்டோ புக் பண்ணும் சார் இங்கே நாமக்கல் சைடுலேருந்து பேசுகிறோம் நாமக்கல்லேருந்து தமிழ்கனி பேசுகிறேன் சார்

ஆமாங்க சார் அர்ஜெண்டாக ஒரு ஒர்க் விஷயமாக போகணும் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் சார் ஒரு மனு கொடுக்க கலெக்டர் இப்போ வெளில விசிட் போயிடுவாங்கலாம் ஒரு ஆஃப் ஆன் அவரில் எனக்கு அர்ஜெண்டாக போயாகணும் ஆமாங்க சார் கரெக்டாக ஆஃப் ஆன் அவர் தான் அதுக்கு மேலே டைம் கிடையாது கலெக்டரு இல்லைங்கன்னா அப்புறம் மனு கொடுக்க முடியாது உங்கள் ஆட்டோ எப்படி சேஃப்டியாக சீக்கிரம் கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்களா எனக்கு டைம் ரொம்ப முக்கியம் சார் ஆமாம் சார் எந்த பிராபளமும் இருக்கக் கூடாது டைமுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு போய் விட்டுறணும் மறுபடியும் டிளே ஆகிட்டுனால் அப்புறம் எனக்கு தான் கொஞ்சம் இது பிராப்ளம் சீக்கிரம் பண்ணி கொடுத்து டைமுக்கு போய் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய் விட்டுருவீங்கன்னா ஓகே புக் பண்ணிக்கிறேன் இல்லை ஏதாவது பிராப்ளம்னால் சொன்னிங்கன்னால் நான் வேறு இடத்துல புக் பண்ணிக்கிறேன் ம் ஓகே சார் ஓகேங்க சார் இன்னொரு சீக்கிரம் வர சொல்லுங்கள் ஓகே சார் புக் பண்ணிக்கிறேன் சார் எந்த பிராபளமும் இல்லைன்னா ஓகே நான் சொன்னதுக்கு ஓகேனா நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிக்கிறேன் சார் ம் ஓகேங்க சார் தேங்க் யூ சார்